எனக்கு சாமின்னால் நிறைய பிடிக்கும் அந்த சாமி பிடிக்கிறது வருசா வருஷம் நான் ஒரு ஸாரி எடுத்து கொடுப்பேன் இந்த முறை வந்து கடையில் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆன்லைனில் புக் பண்ணி நல்ல கலரு நல்ல சேஸ் பண்ணி அனுப்பினேன் ஒரு புடவ வந்துச்சு அந்த புடவ வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆனால் ஒரு திக்கு திக்குன்னு ஒரு பயம் சாமிக்கு கொடுக்குற புடவ எப்படி வருதோ எப்படி வருதோ ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட்டு எப்படி வருதோ அப்படின்றது ஒரு மூல நம்பிக்கையிலே இருந்தேன் ஆனால் நல்ல நான் எதிர்பார்க்கறத விட இன்னும் நிறைய நல்ல டிசைனாக நல்ல கலராக சேரி இருந்துச்சு அதை சாமிக்கு போய் சார்த்த சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நான் நல்ல சந்தோஷமா இருந்தேன் அந்த புடவைய அந்த அம்மனுக்கு நல்லா சிங்காரமாக நல்லா இருந்துச்சு